தமிழ்மொழி தொடக்கம் நல்லாதான் இருந்துச்சு நல்ல செம்மொழியா நீட்டாக பேசினாங்க எங்கு சென்றீர்கள் எங்கு வந்தீர்கள் உண்டீர்களா உணவு அருந்தினீர்களா நலம் விசாரித்தீர்களா இப்படி எல்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி வெளிமாநில ஆளுங்க நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் பிழைக்கிறக்குனு வரும்போது மலையாளத்துகாரங்க ஒரு ஹிந்திகாரங்களாயிட்டு எல்லாம் வரும்போது அந்த தமிழ்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மொழி பேசறதே மாறிருச்சு அதுதான் நம்ம சொல்ல முடியும் கோயம்புத்தூர் பாஷையே ஏங்க ஏனுங்க நல்லாருக்கிறீங்களா வந்தீங்களா சாப்பிடீங்ளா இது வந்து கோயம்பத்தூர் மண்டலத்தில் நம் பேசுகிற மொழி கொங்கு தமிழ் இப்போ அந்த மாதிரி தமிழுங்க வந்து சுத்த தமிழ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இப்போ போயிட்டு வருகிறீர்களா அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு வரியா அப்படின் கேட்கறான் மெட்ராஸ் பாஷயில் போயிக்கினுக்கிரியா அதை உள்ளே கொண்டு போய் ஒரு ஸ்லாங்கை மாற்றிவுட்டு போயிக்கினுக்கிரியா நல்லாருக்கிறீயா இந்த மாதிரி பார்க்கலாம் திருநெல்வேலி மதுரை இந்த சைட்லாம் பார்த்தா இப்போ இடைல இடைல வருகிறார்களா வரியா போறீயா அப்புறோம் இடைல புரோ ப்ரோனு இப்போ என்னமோ கூப்பிட்றாங்க புதுசாக அதில் பாதி போச்சு சகோதரர்கள் அப்படினு சொல்லுறதுக்கு புரோ புரோ புரோங்கிறான் புறாங்கிறான் என்னென்னமோ வைக்கிறாங்க அப்புறோம் என்ன பண்ண முடியும் யாரை போட்டாலும் போட்ருவன்டா வச்சு செஞ்ருவைங்கிறான் இந்த மாதிரி வந்து தமிழில் வந்து பாதி வந்து மாரியே போச்சு யாரையும் சொல்லி தப்பில்லை கால மாற்றம் அப்புறோம் அது போக பார்த்தாக்கா எல்லாமே இடைல இடைல இப்போது வேறு மாநிலத்துலேருந்து வரும்போது இப்போ அவன் ஹிந்தியில் பேசுவான் கோயி பாத் நகி அப்படினு அது என்னமோ சொல்றாங்க அப்புறோம் நம்ம அது என்னனு நம்ம கேட்கும்போது அந்த தமிழ் சொல்றதே நமக்கு மாறுது அப்புறோம் என்ன பண்ண முடியும் இப்போ மன்னிச்சிருங்கனு சொல்றது சாரிங்கிறான் இப்போ அது இடைல அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையே கட் ஆயிருச்சு யாரை கேட்டாலும் ஏப்பா டீ வரத்துக்கு என்னப்பா லேட்டாச்சு சாரிண்ணா ஒரு பத்து நிமிஷம் ஆகுணா வந்துடுணாங்குறான் ஒரு டீ கடையில் என்ன பண்ண முடியும் சாரி மன்னிச்சிருண்ணா அப்டின்னு சொன்னால் தமிழ் கேட்கறக்கு ஒரு ஆசையாக இருக்குது இப்போ எடுத்ததுமே சாரிண்ணா சாரி ப்ரோ சொந்தக்காரர் வீட்டுக்கே போனாலும் இப்போது எப்படி சொல்றது வாங்கனு சொல்லணும் வாங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்பாங்க வாங்க உட்காரிங்களானு கேட்குறாங்க இப்போ அதே வந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் தமிழில் மாறிருச்சு இப்போ சாப்பிடீங்களானு கூட கேட்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க லன்ச்சு சாப்பிட்றீங்களானு கூப்பிட்றாங்க நைட்டு டிபன் சாப்பிட்டு போலாங்கும்போது அது ஒரு தமிழ்தான் டின்னரு சாப்பிட்றீங்ளா இங்லீஷ் பாதி வந்துருச்சு பாதி இங்லீஷிலே பூந்துருச்சு டின்னர் சாப்பிட்றீங்ளா எங்க குழந்தைங்க முதலாவது இப்போ அந்த இங்கிலீஷ் பள்ளி கூடத்துக்கு போய் அந்த தமிழ் மொழியவே மறந்துட்டாங்க மேக்ஸிமம் அஞ்சுமே இங்கிலீஷா இருக்குது ஒரு தமிழ் பாடம் இருக்குது இன்றைக்கி எல்லா ஸ்கூலியுமே காசை கட்டி அரசாங்க பள்ளியில் படிக்க வேண்டிய குழந்தைங்க லச்ச கணக்குக்கு கொண்டு போய் கட்டி இங்கிலீஷ் படிக்கிறாங்க அப்போ இதிலயே முக்கால்வாசி நம்மளோடைய அடுத்த தலைமுறைக்கு உண்டான தமிழ் எங்கு நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் வாய்ப்பே இல்லையே இலக்கணம் இருக்குது சொல்ல போனால் சங்க இலக்கியத்தில் எல்லாமே புறநாநூறு ஆதிகாலத்துலேருந்து படிச்சு வரணும் இன்றைக்கி அதெலாம் எங்கே படிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் பொம்மை படம் இப்போ சாப்பிடணுனா செல்லு கொடுத்தாதான் சோறே திங்கிதுங்க இந்த கால குழந்தைங்களயே அந்த மாதிரி மாற்றிட்டாங்க ஒன்றும் பேசறக்கு வழி இல்லை அப்புறோம் சோட்டா பீமு அந்த பீமு இந்த பீமு என்ன பண்ண முடியும் அப்புறோம் இந்த பொம்பளைங்கலாம் நாடகம் விஜய் டிவி விட்டா சன் டிவி சாப்பாடு நாடகம் பார்த்தாதான் இறங்குது என்ன பண்ண முடியும் அவங்கள எவ்வளோ அந்த ம மருமகளை போட்டு தள்ளாமல் மாமியார் காலை பிடிச்சி வாரி விழாம இப்போ இருக்கிற காலமே இப்போ தமிழ் வந்து இப்படிதான் எல்லாமே அழிஞ்சிட்டு போகுதுங்க மனசுக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் உடனே செல்லுலையும் வாட்சப்லியும் தமிழை வளர்ங்க விவசாயத்தை வளர்ங்கனு சொல்லிகிட்டு செல்லில்தான் போடுறாங்க ஒழிய நெஜமாக வாழ போடறானா நெல் போட்டு கொண்டு வராணுங்கிறதல்ல இல்லை இன்றைக்கி சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஆகி போச்சு தட்டி கேட்குறக்கு யாரும் கிடையாது இன்றைக்கி நிலம வேறேங்க கொஞ்சம் வருத்தமான காலகட்டந்தான் ஆமாங்க